இன்று இந்தியா சந்திக்கும் சில பெரும் சவால்கள் என்னென்ன அதற்கு அரசாங்கம் என்ன தீர்வுகளை வைத்திருக்கிறார்கள் இன்று இந்தியா சந்திக்கும் மிக பெரிய சவால் குடிநீர் பிரச்சனை அதற்கு அரசாங்கம் அனைத்து நதிகளையும் இணைக்க வேண்டும் என்பதே மனதில் வைத்திருப்பார்கள் நினைத்தாலே நமக்கு நம் நாடு வேளாண்துறையில் நல்ல ஒரு இலக்கை அடையும்